விளையாட்டு எங்கூரில் ஒரு அண்ணன் பக்கத்து ஊரில் இருக்குறார் விளையாட்டு வந்து அவர் ஒரு தொழிலாகவே வச்சிகிட்டு இருக்கார் எப்படினா அவர் வந்து சின்ன வயசுலருந்தே விளையாட்டு மேலே ஆர்வம் ஒரு ஒரு ஒன்றாவது ரெண்டாவது படிக்கம் ஒன்றாவதுலிருந்தே அவர் வந்து விளையாட்டு மேலே ரொம்ப ஆர்வமாக இருந்தார் அவருக்கு வயசு கூட இருபது இருபத்தி அஞ்சு மேலே ஆயிருச்சு அவர் இப்போயும் விளையாட்றதை ஒரு தொழிலாகவே வச்சிகிட்டு இருக்கார் நாங்கள் கூடவே இங்கே ஸ்கூலில் பீட்டி மாஸ்ட்ரை வந்து கூட்டு போவார் கிரிக்கெட் ஆடணும்னா கிரிக்கெட்டு கிரிக்கெட் ஆட கூபிட்டு போவார் தொழிலை எதா மேட்ச் நடந்தா ஸ்கூல் சார்பாக கூப்பிட்டு போவாங்க நானும் எல்லா மேட்ச்லும் போயிருக்கேன் கிரிக்கெட் கபடி வாலிபால் லாங் ஜம்ப் ரன்னிங் எல்லா விளாட்டுக்கும் போயிருக்கேன் எல்லா விளையாட்டுக்கும் போய் பரிசும் பெற்றுக்கேன் அதே மாதிரி விளையாட்டை தொழிலாக வச்சிகிட்டு இருக்கறேன் சொன்னலன் அந்த அண்ணாவும் அவர் போன எல்லா மேட்ச்லையும் ஒரு மேட்ச் கூட தோற்க்காம எல்லா மேட்ச்லையும் வின் பண்ணி அவர் வந்து சாதிச்சிருக்கார் அதனாலதான் சொன்னாங்க அவர் வந்து விளையாட்டு தொழிலாகவே வச்சியிருக்கான் அப்படின்னு சொன்னாங்க அவரை மாதிரியே நாங்களும் எங்கே கூப்பிட்டாலும் விளாட போயிருவோம் கிரிக்கெட்டுன்னா கிரிக்கெட்டாட போயிருவோம் வாலி பால் விளாட போலான்னா வாலி பால் விளாட போயிருவோம் எல்லாத்திலையும் விளையாடிவிட்டு அதில் ஒரு நல்ல பேர் எடுத்துவிட்டு வந்துருவோம் நாங்க அதுக்கப்புறோம் எங்கள் பீட்டி மாஸ்டர் வந்து எங்கள் ஸ்கூலில் வந்து அவர் வந்து நின்டு எல்லாரையும் எல்லா பசங்களையும் ஒரு எல்லாருக்கும் ப்ராக்ட்டிஸ் கொடுத்து அதில் யார் செலக்ஷன் ஆகுறாங்களோ அவங்ள வெளி ஊருக்கு கூட்டு போய் மேட்ச் ஆட வச்சு வின் பண்ணி ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு வருவார் அதுக்கப்புறோம் நிறைய போட்டியில கலந்து நாங்களும் வின் பண்ணி முடிச்சியிருக்கோம் இனிமேல் எந்த விளையாட்டுக்கும் கூப்பிட்டாலும் நாங்கள் போவோம்